ஹலோ ஃபேஷியல் இருக்கா மேம் எதில் ஓகே என்ன டைப் ஆஃப் ஃபேஷியல் இருக்கு மேம்

ஓகே ஆ கோல்டன் ஃபேஷியல் பண்ணிக்கலாம் ஆ நெக்ஸ்ட்டு வீக் மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கு மொத்தமாக வந்து பெடிக்கியூர் ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங் ஹேர் ஸ்டெயில் இந்தமாதிரி எல்லாம் பண்ணணும் ஃபுல் பேக்கேஜ் இருக்கா ஓகே அக்கா ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே அக்கா ஓகே இது அமௌண்ட் எதுவும் கம்மி பண்ண முடியுமா அக்கா இ இது உங்கள் ப்ராடெக்ட்ஸ் எல்லாம் எதுவும் சேஃப்டியாக இருக்குமா அக்கா சைட் எஃபெக்ட் எதுவும் வராதுல்ல அக்கா ஓகே அக்கா ஓகே நாளைக்கு வர்லாமா அக்கா ஓகே அக்கா ஓகே உங்கள் ஷாப் எங்க அக்கா இருக்கு ஓகே அக்கா ஓகே இது முடியிறதுக்கு எவ்வளோ நேரம் அக்கா ஆகும் ஃபுல் பேக்கேஜ் பண்ணுறக்கு ஓகே அக்கா ஓகே சரி ஓகே அக்கா நாளைக்கு வர்றேன் அக்கா